ஹலோ சார் ஆர்பிஎஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வணக்கம் சார் சொல்லுங்கள் உங்கள் ஓகே சார் வாங்கிக்கலாம் ஒன்றும் ஓகே சார் ஓகே சார் கொ எவ்வளோ சார் வேணும் ஆ எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எந்த டைம்னாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் சார் வாழைப்பலம் டெசன் நூற்றி இருபது மாம்பழம் கிலோ எண்பது சார் பப்பாளிப்பழம் கிலோ அதுவும் எண்பது தான்

யெஸ் சார் ஓகே சார் யெஸ் சார் ஓகே சார் ஆ எடுத்துக்கலாங்க சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நீங்கள் வாங்க சார் சார் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் எவ்வளோ சார் வேணும் ஓகே சார் ஈவினிங்கே தரலாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபஸ்ட் ஆர்டர்னால் டோர் டெலிவரியே பண்ணிடறோம் ஓகே சார் இருக்குது சார் அது மாதிரி இருக்குது சார் ரெகுலராக எங்கிட்ட எடுத்துகிட்ருந்தீங்கன்னா டிஸ்கௌண்ட் உங்களுக்கு இருக்குது சார் சார் இப்போ பஸ்ட் டைம்னாலே உங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிக் கூட தரோம் சார் ஒரு ஃபிஃப்ட்டி பர்சென்டேஜ் ஓகே ஓகே சார் ஓகே சார் நீங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா வாங்கிக்கலாம் சார் ஓகே சார் இன்றைக்கி இன்றைக்கி ஈவினிங் எடுத்துக்கலாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை எஸ் சார் உங்கள் நாங்கள் பண்ணிடறோம் ஆ ஓகே சார் ஆ ஓகே தேங்க்யூ சார் சார் ரெஃபர் பண்ணுங்கள் சார் ஓகே சார்